இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு